ஹலோ வணக்கம் மேடம் மேடம் நான் வந்து பாரதி காலேஜ்லருந்து ஃபேக்கல்ட்டி இது பேசுகிறங்க மேடம் எங்கள் காலேஜில் வந்து ஒரு க்ளீனிங்னஸ் கேம்ப்பு போடலான்ட்டுருக்குறோங்க இன்னக்கு இன்னக்கு காலையில் ஒம்பது மணிக்கு வச்சுருக்குறோங்க நீங்கள் அதுக்கு வர முடியுங்களா ஒரு சமூக ஆய்வாளராக எங்களுக்கு வந்து ஸ்பீச் கொடுக்க முடியுங்களா ஆமாம்ங்க மேடம் ஃப்ரீயாக உங்களுக்கு டைம் இருக்குங்களா சரிங்க சரிங்க மேடம் அதாவது காலேஜில் வந்து தன் சுத்தம் அப்படிங்கறத பற்றி தனி தனி சுத்தம் அதாவது தனிமனித தனி சுத்தம் அப்படிங்கறத பற்றி நீங்கள் ஸ்பீச் கொடுக்கணுங்க மேடம்

சரிங்க மேடம் அதாவது நம்ம காலேஜில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரஸ்ட்டடாக இருக்குறாங்க அதனால் இதை பற்றி பேசணும் அப்படிங்கற மாதிரி நாங்கள் முடிவு பண்ணி இருக்குறோங்க அதுக்கு நீங்கள்தான் கண்டிப்பாக வரணும் அப்படிங்கறத இதையும் நாங்கள் தீர்மானிச்தோம் வந்து ஒரு அதில் இன்ட்ரஸ்ட்டடாக இருக்குறவங்களை வந்து நீங்கள் வந்து உங்களு உங்களோட சேர்த்து எல் எந்தெந்த கேம்ப்பு எங்கெங்க போட்டாலுமேவும் நீங்கள் வந்து வாலண்டியராக வரவங்க வரலாம் அப்படிங்கற மாதிரி சொன்னாலும் அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய மாணவர்கள் வந்து இன்ட்ரஸ்ட்டடாக இருக்குறாங்க உங்களால அதமாதிரி ஆ ஆ இல்லைங்க மேடம் நீங்கள் வந்து கூப்பிட்டுட்டு வரதாக இருந்தாலும் வர்லாங்க ஏன்னா சொல்லி கொடுக்குறதுக்கு அதாவது மா மாணவர்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு வந்து இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு நினக்கிறங்க நீங்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு பேரை நீங்கள் சேர்ந்து கூப்பிட்டு வந்திங்க அப்படின்னா மாணவர்களை வந்து ஈஸியாக நம்ம வந்து புரிய வச்சுர்லான்னு நினக்கிறங்க நீங்கள் சொல்கிற இதே பண்ணிக்கலாங்க

மேடம் இல்லைங்க ஒரு ஒரு மூணு மணி வர இருக்கிற மாதிரி இருக்குதுங்க அதுக்கப்புறோம் வந்து வாலண்டியராக இருக்குறவங்க வந்து நேம் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு அதுக்கு தனியாக ஒரு மீட்டிங் மாதிரி ஒரு ஒரு ஒரு மண் நேரம் இருக்கிற மாதிரி இருக்குதுங்க கிட்டத்தட்ட நாலு மணி ஒரு நாள் ஃபுல்லாக ஆயிடுங்க கண்டிப்பாக அப்படிங்களா மேடம் அப்போ ஓகே மேடம் இப்போ வந்து நீங்கள் மதியம் வர இருக்கிற மாதிரியும் இல்லைங்க மேடம் இப்போ வந்து கேம்ப் வந்து ஒரு மதிய வர இருக்கிற மாதிரியும் அதுக்கப்புறோம் வாலண்டியராக வரவங்க ஒருமண் நேரம் அப்படிங்கறது வந்து ஒரு ரெண்டு மணி வரைக்கும் வைக்கிற மாதிரி பார்த்துக்கலாங்களா ஓகே ஓகே ஓகே மேடம் ஆ அதுக்கு தான் ஆ அதுக்காகதாங்க மேடம் இந்த வாலண்டியராக வரவங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுக்காக அந்த ஒருமணி நேரம் மீட்டிங் மாதிரி வச்சிரு வச்சுருக்குறோங்க ஓகேங்க மேடம் ஷார்ப்பாக ஒரு ஒம்பது மணிக்கு நீங்கள் வர மாதிரி பார்த்துக்கோங்க உங்களோட ஸ்பீச் வந்து மாணவர்களுக்கு ரொம்ப முக்கியம் அதனால்தாங்க ஓகே ரொம்ப தேங்க்யூ மேடம்